சொல்லுங்கம்மா சரிங்க

ஆ

ஆ ஆ நாங்கள் தர்மபுரி தான் இருக்கிறோம் ஏன்ங்க நீங்கள் தர்மபுரியில் தானே இருக்குறீங்க ஆ எந்த ஏரியா

ஆ ஹும் அப்படிங்களா சரி சரி நேரில் வந்து பார்த்துட்டு பண்ணிக்கலாங்க நான் நேரில் பார்க்குறேங்க சரி இப்போது வீட்டில் இருக்குறீங்களா அப்படியா ஆ அது சரி மொத்தமாக எத்தினி சதுரடியில் வீடு இப்போ இருக்குது இப்போ கட்டின வீடு எத்தினி சதுரடி வரும் ஒரு ப்ளாட்டுனா ஆறுநூறு சதுரடி ஸோ நீங்கள் அந்த மாதிரி என்ன ஒரு ஆயிரம் சதுரடி இருக்குமா கூலியாகவும் செய்யலாம் இல்லை அது வந்து நேரில் பார்த்துட்டு ஒரு அமௌண்ட்டு பேசியும் அந்த மாதிரி செய்யலாம் இல்லை டெய்லி வந்து மேஸ்திரி வந்தாங்கனா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயர்ரூபா ஆகும் நீங்கள் அந்த மெட்டீரியல்லாம் அங்கே கொ அங்கங்கே போக்குவரத்து மெட்டீரியலு இப்போ ஜன்னலெல்லாம் சொல்கிறிங்க இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சது வாங்கினு வந்துவிட்டு வெச்சிங்கன்னா அதை நாங்கள் ஃபிட் பண்ணிக் கொடுத்துருவோங்க தரை போடுறது அது சிமெண்ட்டு இதான் தேவைப்படும் சிமெண்ட் ஜல்லிங்க இந்த மாதிரி இதுனா தான் அதெல்லாம் கலந்து நாங்கள் தரையெல்லாம் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணிக் கொடுத்துருவோங்க அந்த மாதிரி கூலியாகவும் செய்யலாம் இல்லை வந்து ஒரு அமௌண்ட்டாக பேசி வேணுனா அதுவும் செய்யலாங்க

ஆமாம் கூலினா இப்போ இருக்கிறவங்க ஒரு ஆயர்ரூபா கேட்பாங்க மேஸ்திரிங்களுக்கு இல்லை அவங்களுக்கும் கூலி மாதிரி தான்ங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் இப்போ ஒரு ஆளுன்னா ஒரு ரெண்டு பேராவது வேணும் இல்லை ஹெல்ப்பருக்கு ஒரு ஆள் வெச்சால் அவங்களுக்கு ஒரு ஆர்நூறுவா கொடுக்க வேண்டி வரும் மேஸ்திரிங்களுக்கு ஒரு ஆயர்ரூபா ரெண்டு மேஸ்திரிங்க ஒரு ஹெல்ப்பரு கூட்டினு வர்றேன்ங்க முடிச்சுக்கலாம்

ஆயிரமே வந்து மினிமம் தான்ங்க மேடம் இதே வெளியிலலாம் போனால் ஆயிரத்தி எரநூறு ஆயிரத்தி முந்நூறு இதுமாதிரிலாம் மேஸ்திரிங்க வர்றாங்க ஏதோ ஒரு முன்னே பின்னே ஒரு ஒரு ஐம்பது முன்னே பின்னே எதுனா கொறைச்சி கேட்டுப் பார்க்கலாம் கேட்டுப் பார்த்துட்டு கூட அழைச்சின்னு வர்றேன்ங்க

சரிங்க மேடம் சரி ம் ம்